நம்ம பகுதியில் பாரம்பரிய விளையாட்டு என்னன்னு சொல்றதுனால் கபடிங்க கபடி கபடி கோக்கோ விளையாடுவாங்க எல்லாமே பாரம்பரியம்தாங்க பாரம்பரியம் அந்த ஆவி மணியான் தாண்டுதல் குதிரை அந்த ஒருத்தன் குனிஞ்சிருக்கிறது ஜம்ப் பண்ணுறது அதலாம் பாரம்பரிய விளையாட்டுங்க அதுக்கப்புறம் அந்த ஒற்றை காலில் ஜம்ப் பண்ணுறது நொண்டின்னு சொல்லுவாங்க அது விளையாடுறது அது எல்லாம் சின்ன வயசு பாரம்பரிய வாழ்க்கை விளையாட்டுங்க அது எல்லாம் இப்போ நினச்சாலும் விளையாடணும் போல தான் தோணுது அது மாதிரி நம்ம ஆசைக்கு பார்த்துக்கலாம் இப்போ எங்கனா விளையாடினாங்கன்னால் அதை பார்த்து ரசிக்க வேண்டியது தான் நம்ம இது இந்த காலங்கள் இந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்குதுங்க